ஐயா வெள்ளத்துனால் பயிரெல்லாம் நாசமாகிருச்சின்னு வந்து உங்கள்ட்ட வந்து புகார் கொடுத்துட்டுப் போனேன் அதைப் பற்றி ஒரு தகவலும் இன்னும் வரலை சரி ஆபீஸ் வரைக்கும் உங்களை தேடியும் வந்தாலுமே இங்கேப் போயிருக்கீங்க அங்கேப் போயிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க சரி விஏஓ வரைக்கும் நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துப் பார்த்தாச்சி நீங்கள் எந்த ஆக்ஷனும் எடுக்கிற மாதிரி தெரியலைங்கய்யா மறுபடியும் ஒரு பெரிய ரிக்வஸ்ட்டாக வச்சுக்கிறேன் தயவு செஞ்சு இது என்னென்னுப் பாருங்கள் என்னோடயப் புகார் எண் இதுதான் இரண் இருபத்தி மூணு நாற்பத்தி ஆறு எழுவத்தாறு ஐம்பத்தெட்டுங்கய்யா என்னோடயப் பயிர் காப்பீட்டு ஐடி பாத்தீங்கன்னா எண்பத்தி ஒன்று இருபத்தி ஒன்று எழுவத்தி எட்டு நாற்பத்தி எட்டு தொண்ணூற்றி ஒன்றுங்கய்யா கொஞ்சம் சீக்கிரம் பார்த்து இதெல்லாம் சரிப் பண்ணி கொடுங்கய்யா